ஏன்மா பூ எவ்வளோமா மல்லிப்பூ கொடுமா ஒரு அஞ்சு முழொம் பூ வேணும்மா கொஞ்சம் ரேட்டு பார்த்து சொல்லுமா எவ்வளமா ஏம்மா என்னமா ஒரே அடியாக ரே அஞ்சு பத்து முழம் கேட்குறாங்கன்னு ஏற்றி சொல்லுற மா நாற்பதுருவா வச்சுக்கோமா மா நாற்பதுருவா வச்சுக்கமா நான் வெளிலலாம் கேட்டு தான்மா வந்தேன் அங்கே டைம் இல்லை வாங்கறதுக்குணு சொல்லிட்டு இங்கே வந்து வாங்குறேன்மா பார்த்து சொல்லுமா மா நான் ரெகுலராக உங்கள்கிட்ட வந்து வாங்கிக்குறேன் மா நான் ரெகுலராக வந்து வாங்குறேன் நீ பத்துரூவா கம்மி பண்ணீங்கன்னா அஞ்சு முழம் கொடு நாற்பதுருவானு கொடு அதற்கப் இதற்கப்றமா உனக்கு ஆஃபீஸ்க்கு கோவிலுக்கு அதற்கலாம் தேவை படும் அப்போலாம் வந்து உன்கிட்டயே வாங்கிக்குறேன்மா பரவால்ல வச்சுக்கலாம்மா பிடிமா